நான் வந்துவிட்டு நிறையா டிராயிங் காம்படிஷன்லலாம் ஜாயின் பண்ணியிருக்கேன் நான் சின்ன பிள்ளையில ஸ்கூல் படிக்கையில் ஃபோர்த்து ஸ்டேண்ட் படிக்கையில் டிராயிங் காம்படிஷன் நடந்துச்சு அதில் நான் ஜாயின் பண்ணி இங்கே கல்லல் லெவெலில் வந்துவிட்டு வின் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு பிரைஸ் வாங்கினேன் அப்புறம் எங்கள் ஸ்கூலில் வச்சதுலியும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் வாங்கினேன் நெக்ஸ்ட் லெவல் சென்னை போகையில் சென்னையில் வந்துவிட்டு செ செகண்ட் பிரைஸ் வாங்கினேன் அவங்க சொல்ட்டாங்க அடுத்து வந்து மாநில லெவலில் நீங்கள் போக்கறதுக்கு ஃபர்ஸ்ட்டு பிரைஸ் மட்டுந்தான் நாங்கள் எடுக்கிறோம் செகண்ட் பிரைஸ் எடுக்கலை அப்படின் சொல்லிவிட்டாங்க ஸோ அதோட விட்டுவிட்டேன் இந்தமாரி டிராயிங் காம்படிஷன் எங்கே வச்சாலும் நான் போய் ஜாயின் பண்ணுவேன் பிரைஸும் நிறைய வாங்கிருக் டிராயிங்ன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்